எங்கள் ஊரில் கிராமப்புறத்தில் இருக்குது கிராமப்புறத்தில் இருக்கும் நகராட்சியில் ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்க போனோம்னா ஜெராக்ஸ் எடுக்கணும் போகணும் வரணுன்னு கேட்டாக்கா இன்று நாளை அப்படினு தட்டி கழிச்சுக்கினு இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறாங்க ஆயிரம் ஐநூறுனு பணம் கேட்குறார்கள் சீக்கிரமாக வேணும்னா ஆயிரம் ஐநூறுன்னு பணம் கேட்குறார்கள் அரசு ஊழியர்கள் நாங்கள் பொதுமக்கள் இப்போது ஏழை கிராமத்து பு புறத்தில் இருக்கும் நாங்களெலாம் என்ன செய்ய முடியும் நடையா நடக்கவே ஒவ்வொரு இதுக்கும் சான்றிதழ் வாங்கணும்னா ஜாதி சான்றிதழ் வாங்கணும் இதை நா நடையாக நடக்கணும் நி நடக்க வேண்டியது இருக்குது உடனடியாக செய்து கொடுக்க மாட்டிங்கிறார்கள் நீண்ட கியூ வரிசை அங்கேயும் சுகாதாரமில்லை சண்டை சச்சரவு நடக்கிறது அங்கே உடனடியாகவோ இல்லைல ஒரு நாள் இல்லை ஒரு நாள்னாச்சும் செய்து கொடுப்போம் செய்ய மாட்டங்கிறாங்க தட்டி கழிச்சுட்டே இன்று வாங்க நாளை வாங்கனுட்டு கேட்குறாங்க பணம் கேட்குறார்கள் எத்தனயான அரசு ஊழியர்கள் இது போல் நடக்கிறாங்க பொது மக்களுக்கு உதவியாக இருக்கற மாட்டங்கிறார்கள்